எங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் வந்து நிறைய மரம் செடி கொடிகளெல்லாம் நான் வளர்க்குறன் அதில் வந்து நிறையா தென்னமரங்கள் நிறைய செடிகள் பூச்செடிகள் நல்லா காய்கறி செடி கீரைகள் அது சம்மந்தமான நிறையா செடிகளை வந்து நான் வளர்க்குறக்கு ஆரம்பிச்சேன் அந்த ஒவ்வொரு செடியும் வந்து நான் பாதுகாப்பாக வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு அந்த செடியை வந்து நன வளர்க்குறக்கு ஆரம்பிச்சேன் அந்த செடியில் வந்து எந்த ஒரு பூச்சி புழுவு இது மாதிரி எந்த ஒரு செடியும் வீண் பண்ணாத மாதிரி நான் அதுக்கு பாதுகாப்பாக என்ன பண்ணணுமோ அதுக்கு உண்டான மாதிரி நான் உரம் தயாரிப்பேன் அந்த உரத்த வந்து நான் வெளியே காசு கொடுத்து எதுவுமே வாங்குறதில்லை நானாக வீட்டில் நம்ம வந்து சமையலறையில் நம்ம செய்யக்கூடிய பொருள்களை எது மூலியமாக நம்ம உரம் தயாரிக்கிறோங்கிறதை வந்து நான் கொஞ்சம் தெளிவு படுத்திகிட்டேன் ஏ அப்போ வந்து முட்டை இந்த வெங்காயத்துள்ளி இது மாதிரி காப்பித்தூள் இது மாதிரி எல்லாம் அதை எடுத்து காயபோட்டு எடுத்து அரைச்சி அது ஒரு உரமா நான் தயாரிச்சு என் செடிகளுக்கெல்லாம் நான் போட ஆரம்பிச்சேன் அது மூலியமாக வந்து என் செடிகள் வந்து நல்லா வளர்றதுக்கு ஆரம்பிச்சிது இது மூலியமாக பூச்சிகளெல்லாம் வர்றக்கு ஆரம்பிச்சுதுன்னா அந்த கிளையில பூச்சிகள் வந்து எந்த இலையில உட்காருதோ அந்த இலைகள வந்து நான் கிள்ளி விட்ருவேன் அந்த இலைகள வந்து நான் கிளை கிளையோட உடச்சி விட்ருவேன் அது மறுபடியும் மீண்டும் தழைஞ்சி வர மாதிரி ஆனால் எந்த ஒரு மருந்துகளோ எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகளோ என்னோடைய செடிகளில் வந்து நான் அடிக்க மாட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னா நான் வீட்டுக்கு உபயோகிக்கிற மாதிரியான அதாவது செடிகளை மட்டுமே நான் வளர்க்குறக்கு ஆரம்பிச்சேன் அது வந்து கீரைகள் இது மாதிரி காய்கறிகள் இது எதுவுமே வந்து மருந்து மூலியமாக வந்து நான் வந்து தயாரிக்க கூடாது அது அது மாதிரி வளர்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மட்டுமே நான் வந்து அந்த செடிகளை வந்து வளர்க்குறக்கு ஆரம்மிச்சேன் நான் வந்து ஆரோக்கியமான முறையில் என் வீட்டில் சமைக்கணும் ஏன் நான் வளர்க்குற காய்கறிகள் மூலியமாக செடிகள் செடிகள் மூலியமாக வர காய்கறிகளை நான் சமைக்கணுன்னு ஆசைப்பட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு செடியும் வந்து அக்கறையாக ஆசைப்பட்டு வளர்க்குறக்கு ஆரம்பிச்சேன் அந்த ஒவ்வொரு செடியும் வந்து இன்றைக்கு வ வளக் நல்லா வளர்றதில் நா ரொம்ப சந்தோசப்படுறன் அந்த ஒவ்வொன்றும் வந்து எந்த ஒரு மருந்தும் மூலியமாக வளராமல் நாங்களே அந்த செடிகளை விவசாயம் பண்ணி செஞ்சு நட்டி அந்த செடிகள் மூலியமாக நாங்கள் பயன்பெர்றதை நாங்கள் ரொம்ப ஆர்வமாக நாங்கள் இதை செஞ்சிவிட்டு வரோம்